தருமபுரி மாவட்டத்தில் சுகாதாரத்தை பற்றி சொல்லணும்ன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது தருமபுரியில் இருக்கிற ஜிஹெச்சில் ஃபுல்லா எல்லா வசதியுமே இருக்குது எல்லா சேவைகளும் இருக்குது இருபத்தி நாலு மணிநேரமும் சேவை செய்கிறதுக்கு ஆட்களும் இருக்காங்க டாக்டர்ஸும் இருக்காங்க நீங்கள் இருபத்தி நாலு மணிநேரமும் நீங்கள் போனீங்கன்னாலே அங்கே பார்க்கறதுக்கு டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க தருமபுரியில் இருக்கிற கிளீனிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்துகள்ல்லாம் மலிவான விலையில் தான் கிடைக்கிது எல்லாரும் வாங்கி சுகாதாரமாக இருக்கலாம் சாப்பிட்டு சம் ரொம்ப சுகாதார மையங்களும் நிறைய இருக்குது பூர்வீக மக்களுக்கு விலை மலிவான விலையில் தான் தாராங்க கோவிட் நைன்டின் வந்தப்போ கூட கோவிட் தொற்றுக்கான மருத்துவமனைகள்ல்லாம் எல்லாமே செயல்பட்டு தான் வந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு இருபத்தி நாலு மணிநேரமும் டாக்டர்ஸ்ல்லாம் இருந்தாங்க ஓம் சக்தி மருத்துவமனையிலேயும் அப்படி தான் இருந்தாங்க மணி மெடிக்கல்ஸில் இருபத்தி நாலு மணிநேரமும் ரெண்டு பேர் இல்லைனா மூணு பேர் இருந்து வேலை செஞ்சுட்டு தான் வந்தாங்க அங்கேயும் விலை குறைவாக தான் இருந்துச்சு ஓ சக்தி மருத்துவமனையிலையும் ஃபுல்லா இருபத்தி நாலு மணிநேரமும் டாக்டர்ஸு இருந்தாங்க இந்த செவிலியர்ஸு இருந்தாங்க இ அதுக்கப்புறம் விலை மலிவானதாகவும் இங்கே அங்கேயும் இருந்துச்சு எம்கே கிளீனிக்ஸ்லேயும் நா நல்லா தான் வசதிகளும் இருந்துச்சு சேவைகளும் இருந்துச்சு மருத்துவமனைகள் இல்லாத இடமே இல்லை தருமபுரியில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் கிளீனிக்ஸு தான் இருக்கும் மருந்துகளும் கம்மியான ரேட்டில் தான் இருக்கும் தருமபுரி சுகாதாரங்கள்ல்லாம் ஃபுல் எல்லா வசதியுமே இருக்குது சேவைகளும் இருபத்தி நாலு மணிநேரமும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது